எனக்கு பிடிச்ச புத்தக வகைகள்ன்னு பார்த்தா நிறைய புத்தகங்கள் இருக்குது புத்தகத்தில் வந்து நம்ம இவ்வளோதான் இருக்குதுனு வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அது வந்து கடலை போல வந்து நிறைய இருக்குது நம்ம வயசானாலும் படிக்க படிக்க வந்து குறையாது அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது அவ்வளவு ஒரு நெற்களஞ்சியம் மாதிரி குமுஞ்சி கிடக்கு இவ்வளோதான் படிச்சால் இதுதான் போதும்னு வந்து சொல்லமுடியாது அந்தந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம இப்போ சயின்ஸ் படித்திருப்போம் சோசியல் சயின்ஸ் படித்திருப்போம் மேக்ஸ் படித்திருப்போம் இங்லீஷ் படித்திருப்போம் தமிழ் படித்திருப்போம் அது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் நம்ம வாழ்க்கைக்கு அது பயனுள்ள வகையில இருக்கமாதிரி நிறைய நான் நிறைய படித்திருக்கேன் என்ன படித்திருக்கன்னா நிறைய கட்டுரைகள் நிறைய பேர் ரைட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய நான் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் இதல்லாம் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல நான் படித்தது நிறைய புத்தகங்கள் நான் படித்திருக்கேன் நிறைய வந்து சமையல் குறிப்புகள் ஒரு சைக்காலஜி சைக்காலஜி வந்து வெரி வெரி இம்பார்டெண் உளவியல் ரீதியாக வந்து ஒரு மனுஷன் எப்படி ஒரு குழந்தைய பற்றி தெரிஞ்சிக்கணும்னா இப்போ வந்து அஸ் ய மதராக வந்து என் பிள்ளைங்கள நான் வந்து எப்படி என்ன பண்ணணுங்கிறது வந்து சைக்காலஜி ரீதியான அது ரொம்ப முக்கியமானது அதை நான் படிச்சிருக்கேன் ஸ்பெஷலி சில புத்தகங்கள் எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் ப சொல்லணுன்னா நா இப்ப லாஸ்ட்டாக நிறைய நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டேன் நிறைய படிக்கிறது வந்து மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் இனிமேல் அதை வந்து பண்ணக்கூடாது கண்டினியூ பண்ணணும் நிறைய வந்து இது கவிதை நிறைய படிப்பேன் கவிதை ஹைக்கூ கவிதைகள் நிறைய கவிதைகள் படிப்பேன் நான் லாஸ்ட்டாக ஒரு ட்டாபிக்ல சொன்னமாதிரி வைரமுத்து அவர்களுடைய கவிதைகள் வந்து நான் நிறைய படிப்பேன் அது வந்து அந்த கவிதைகள்லே உயிர் ஒரு உயிரோட்டமாக இருக்கும் ஒரு உயிர் இருக்கும் அந்த கவிதையில நல்லாயிருக்கும் அவருடைய கவிதைகள் கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கவிதை வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன் அதேமாதிரி நிறைய கட்டுரைகள் கட்டுரைகள் அந்தமாதிரி நான் படிச்சிருக்கேன் பார்த்திருக்கேன் ஒரே ஒரு வகு புத்தகம் மட்டும் படிக்கணும் அது வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து நம்ம அதை மட்டுந்தான் படிக்கணும்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையும் அந்தமாதிரி ஒரே ஒரு புக்கை மட்டும் படிக்கணுங்குறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று ஒரு பு புக்கை மட்டும் வச்சு எப்படி நம்ம என்ன பொறுத்தவரையும் ஒரு புக்கை மட்டுந்தான் படிக்கணும் அது வாழ்நாள் முழுவதும் அதே படிக்கணும் அப்படின்னு இந்த டாபிக்ல கேட்டாங்கன்னா நான் ஒரே புத்தகத்தை என்னால் அது மட்டும் படிக்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து இன்பம் துன்பங்கிற மாதிரி எல்லாமே தேவை எல்லாமே தேவை எல்லாமே கற்றுக்கணும் ஒரு புத்தகத்தை ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு கோணத்தில் வந்து எந்த முடிவும் பண்ணமுடியாது புத்தகம் வந்து எண் எண்ணெற்ற வகையான புத்தகங்கள் இருக்குது நிறைய கவிதைகள் இருக்குது ஹைக்கூ கவிதைகள் இருக்குது நாவல்கள் இருக்குது பேரக்ராஃப் இருக்குது அந்தமாதிரி நிறைய இருக்குது நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க ரீசெண்டாக நான் இப்போ கொஞ்சம் காலமாக என்ன படிச்சிருக்கேன் கொஞ்ச நாளாகவே என்ன பிடிச்சிருக்குன்னா நிறைய இந்த சமையல் குறிப்புகள் எனக்கு வந்து சமையல் அவ்வளோவா தெரியாது நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக லேன் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் சமையல் குறிப்புகள் வந்து நிறைய படிச்சிகிட்டுருக்கேன் என் வாழ்க்கையில வந்து வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு வகை புத்தகத்தை மட்டுமே படிக்கலாம் என்றால் அது என்னவாக இருக்குதுன்னு இந்த டாப்பிக்ல கேட்டிருக்காங்க வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் படிக்கமுடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் வாழ்க்கைன்றது ஒரு சின்னது கிடையாது அது ஒரு மிக பெரியது அது ஹியூஜ் ஒரு பெரியது ஒரு பெரிய கடல்மாதிரி அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் நிறைய தெரிஞ்சிக்கணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கிட்டு வந்தால்தான் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணமுடியும் அதனால் வந்து ஒரு புத்தகத்தை மட்டும் இது பண்ணமுடியாது நிறைய புத்தகம் வந்து நம்ம படிக்கணும் நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லா விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கணும் இப்போ நான் சமீபத்தில் படித்த புத்தகம்னா வந்து சமையல் குறிப்புகள் கவிதைகள் புத்தகம் கவிதை புத்தகம் வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதிய வந்து அந்த நாவலை வந்து நான் கண்டினியூவாக படிச்சிகிட்டுருக்கேன்